எங்கள் ஊர் கோகுலப்புரோங்க கோவில் இருக்குது அங்கே வருஷத்தில் ஆடி மாசம் நோம்பி போடுவாங்க செவ்வாய் கிழமை சு காலையில் தீர்த்தம் கொண்டு வருவாங்க புதன் கிழமை காலையில் அதே மாதிரி சாமி எடுத்து விடுவாங்க விட்டு மத்தியானம் வா அன்னதானம் போடுவாங்க சாய்ந்தரம் ஒரு நாலு மணிக்கு சா சப்பரம் எடுத்து விடுவாங்க சப்பரம் எடுத்து விட்டு வந்தால் வீதி வீதியா வரும் புதன் கிழமை வந்தால் புதன் வியாழன் வெள்ளிக் கிழமை சனிக் கிழமை தான் கோவில்குள்ளே போகும் அந்த மூணு நாளும் நால் மூணு நாளும் ஊர் குள்ள சுற்றிட்டே தான் இருக்கும் கத்தி கத்தி போடுவாங்க அப்புறம் கத்தி போடுவாங்க அப்புறோம் ப்ரோக்ராமு எல்லாம் இருக்கும் ஆர்கஸ்ட்டாக இருக்கும் டே ஆடல் பாடல் இருக்கும் ஆனால் இந்த சாமி வந்து கொஞ்சம் சத்தி வாய்ந்த சாமி தான் அது வேணுணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா எல்லா வீதி வீதியாக போனால் ஆனால் போன இடத்துல எல்லோரும் ஸ் சாமிக்கு சப்பரம் எடுத்து எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க திங்கிறக்கெல்லாம் கொடுப்பாங்க ஈவினிங் போடுவாங்க ஆனால் சாமி வந்து நைட்டுக்கு வந்து வேற பக்கத்து ஊர் மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே தான் எ இறக்கி வெ வெப் வைப்பாங்க அங்கே இறக்கி வைக்கணுனா அ அந்த நேரத்தில் இங்கே ஆணி போல் ஒரு பா இது இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது அதை அத் சாமி கேட்கும் இதுக்கு பண்ணவன் பார்க்கோணும் சொல்லி கேட்கும் அதுப்பா அப்போ ஆடுவாங்க இது கொஞ்சம் பார்க்கும் மறுபடி போகும் வரும் இப்படியே ஒரு மூணு நாள் நாலு நாள் சனிக் கிழமை நைட்டு ஆறு ஏழு மணிக்கு தான் கா சாமி கோவில்குள்ளே போகும்